நாகப்பட்டினம் வந்து அதிகம் மழை பெய்யுற ஏரியா ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நாகப்பட்டினம் வந்து எங்கே இருக்கு கேட்டிங்கன்னா லொக்கேஷன் கேட்டிங்கன்னா வந்து கிழக்கு கடற்கரை சைடில் இருக்கு வந்து கிழக்கு கடற்கரை சைடில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இது வந்து கடலோரமாக இருக்கிறதால வந்து இங்கே அதிகமாக மழை பெய்யும் மழை பார்த்திங்கன்னா அதிகமாக எப்படினு கேட்டிங்கன்னா ஒரு நூறில் இருந்து இருநூறு சென்டிமீட்டருக்குள்ள மழை பெய்யும் அப்படி நூறில் இருந்து இருநூறு சென்டிமீட்டருக்குள்ள மழை பேய்ஞ்சாலும் வந்து இங்கே வந்து மழை வந்து ஈசியாக வந்து தேங்காது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே அதிகமாக வந்து ஓடைகள் இருக்கு ஏரிகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் கடல் இருக்கிறதால பெய்யுற எல்லா மழையும் என்ன பண்ணும் போய்ட்டு போய்ட்டு கடலில் போய்ட்டு கலந்துடும் சரியா அப்போ அதுமட்டும் இல்லாமல் இங்கே வந்து வீடுகள்லாம் பார்த்தோம்னா நெருக்கம் நெருக்கமாக இருக்காது நெருக்கம் நெருக்கமாக இருந்தாலும் வந்து சென்னை மாதிரி கம்பேர் பண்ணும் போது இங்கே சுத்தமாக நெருக்கமாகவே இருக்காது கொஞ்சம் இடைவெளி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து வடிகால் வடியுறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே அதிகமாக வடிகால் வசதியும் அதிகமாக இருக்கும் என்ன தான் நூறு சென்டிமீட்டரு இருநூறு சென்டிமீட்டரு மழை பேய்ஞ்சாலும் வந்து இங்கே வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல நிர்வாகமாக வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே வந்து அதிகமாக வந்து புயல் ஏற்பட கூடிய ஏரியா புயல் சூறாவளி அந்த மாதிரி ஏற்பட கூடிய ஏரியா இது புயல் அதிகமாக ஏற்பட்டாலும் வந்து இங்கே அதுக்கு உண்டான வந்து முன் எச்சரிக்கை நடவடிக்கையெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே நல்லா மழை பெய்யும் போது இங்கே இருக்கிற கிராமங்களான பாபா கோவிலு வடவூர் ஒரத்தூர் மாதிரி ஊரெல்லாம் வந்து மழை பெய்யுற டைமில் வந்து மக்களை வந்து வீட்லன்னு இல்லாமல் ஒரு கேம்ப் மாதிரி வச்சு அந்த கேம்ப்பில் தங்க வச்சு கவர்மெண்ட்லாம் வந்து அந்த ஃபுட் சாப்பாடெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களை வந்து பாதுகாப்பாக வச்சு இருந்துட்டு மழை பேய்ஞ்சி முடுஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்தந்த இடத்துக்கு போய் சேர்கிற மாதிரி சில நிவாரண நடவடிக்கையெல்லாம் பண்ணுவாங்க இந்த நடவடிக்கை மூலிமா வந்து என்ன தான் மழை பேய்ஞ்சாலும் வந்து மக்களை வந்து அவ்வளோ ஈசியாக வந்து எந்த பாதிப்பும் வராமல் வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க